இப்போ சாங்ஸ்ன்னால் வந்து என்னென்னா எல்லா இடத்துலையுமே நம்ம பழைய பாட்டு இப்போ வந்து ரீசண்ட்டாக வந்த பாட்டு அப்படின் சொல்லிட்டு ரெண்டு வகையாக சொல்கிறாங்க என்ன பழைய பாட்டுன்னால் எப்படி இருக்குன்னால் பழைய பாட்டு வந்து எப்பவுமே நல்லா எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி தெளிவான வார்த்தைகளோடு தெளிவான இதெல்லாம் எழுத்துக்கள் அதெல்லாம் இருக்கும் எப்போதுமே ஆனால் வந்து இப்போது வந்திருக்கறது வந்து நிறையா பேருக்கு அந்த ஸ் சொல் அந்த வார்த்தையே புரியமாட்டேது அதனால வந்து இப்போ உள்ள பாடல்களெலாம் வந்து எப்பவுமே தவறாகதான் இருக்குது அதிகமாக தவறாக இருக்கிறதுனால என்னென்னா அது வந்து எல்லாேரோட மனதையும் வந்து பாதிக்குது அந்த வார்த்தைகள் வந்து கேட்குறவுங்களுக்கு வந்து எப்போதுமே கஷ்டமா இருக்கும் ஏன்னால் அந்த சாங்ஸெலாம் வந்து எப்படின்னா ம இப்போ வந்து ஆண்கள் பெண்கள் சமம்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து அந்த சாங்ஸில் வந்து பொண்ணை பற்றி இப்படி யா பேசியிருப்பாங்க தவறாக பேசியிருப்பாங்க ப பசங்களை எப்போதுமே உயர்வாகதான் பேசுவாங்க அதனால வந்து அந்த சாங் வந்து பொண்ணுங்க மனதை வந்து ரொம்ப இழிவுப்படுத்துற மாதிரி கஷ்டப்படுத்தும் அதனால வந்து நிறையா சாங்ஸ் இப்போ வந்து ரீசண்ட்டாக வந்த சாங்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது ஆதியோட சாங்ஸ் கூட ஒன்று இருக்கும் அதில் வந்து தமிழ்நாட்டு பொண்ணுங்க இப்படி அப்படின் சொல்லிட்டு ஒரு சாங் வரும் அதில் பற்றி அவங்க தப்பாக சொல்லலை இருந்தாலும் வந்து அந்த லைன் வந்து பொண்ணுங்கள் மனதை வந்து கஷ்டப்படுத்துறதுல அதனால வந்து அந்த சாங் ஒன்று அதுமாதிரி வந்து பழைய காலத்தில் உள்ள சாங்ஸெலாம் வந்து என்னென்னா எல்லாேரோட மனதையும் வந்து ஈர்க்கும் ஈர்க்கும்ன் சொல்லுவாங்க ஆனால் வந்து இப்போ உள்ள சாங்ஸெலாம் வந்து எல்லாேரையும் கஷ்டப்படுத்துதே தவிர வந்து ஈர்க்கமாட்டேது அது நிறையா பேருக்கு கொண்டு போய் சேருது பிடிக்கிது அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அந்த சாங் கேட்டால் ஒருத்தவங்க மனது கஷ்டப்படுதுல அது தப்பான விஷயம் அது வந்து இருக்கக்கூடாது பாடகர்கள் வந்து எப்படின்னா பாட்டு எழுதும்போது அவங்களோட வந்து வார்த்தையெலாம் வந்து எப்போதுமே ரொம்ப தெளிவாகவும் அது யார் மனதையும் கஷ்டப்படுத்தாமையும் இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நாம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த விஷயம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அப்போதான் வந்து அதை பற்றி எழுதுறப்போ அது கரெக்டாக தப்பாக அப்படின்றது இருக்கும் அப்புறம் இப்போ வந்து ஜெயிலரோட சாங்ஸ் வந்து வா நு காவாலய்யா அந்த சாங்ஸில் வந்து நிறையா பேர்டு வேர்டு யூஸ் ஆகுது அதனால வந்து நாம் வந்து எப்போதுமே வந்து சாங்ஸெலாம் நிறையா கேட்போம் அந்த சாங்ஸ் வந்து எப்படின்னா நல்லா இருக்கணும் பேர்டு வேர்டு யூஸ் பண்ணி இருந்தால் அவங்க வந்து அந்த பாட்டு வந்து அவ்வளவாக ரீச் ஆகாது அது மட்டும் இல்லாமல் அது எல்லாரோட மனதையும் வந்து கஷ்டப்படுத்துது அதனால அதெல்லாம் இருக்கக்கூடாது அதனால வந்து எப்போதுமே வந்து சாங்ஸ் வந்து ஏன் நமக்கு மனது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டுதான் சாங்ஸே கேட்க போகிறோம் அதுமாதிரி இல்லாமல் சாங்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அது வந்து அவங்க செய்யாமல் எல்லாத்துக்குமே பொதுவாக அப்படி வந்து கஷ்டப்படுத்திதான் ஆகணும் அந்த லைன்ஸ் அப்படிதான் வரணும் அப்படின்னா அந்த சாங்ஸ்ஸு வந்து வச்சுக்கலாம் அதை தவிர மீதி அதை வந்து கொஞ்சம் இதாகவும் மாற்றியும் எழுத ட்ரை பண்ணலாம்